ஹலோ மீன் கடைங்களா இது நெத்திலி மீன் இருக்குதுங்களா எவ்வளோங்க ரேட்டு இரநூறுபாயா பாறைங்க ம் நூற்றி தொண்ணூறு வஞ்சரம் மீன் நூற்றம்பதா இறா இருக்குதுங்களா ம் சங்கரா மீனுங்க இது இது ரெண்டு ரெண்டு கிலோ வேணுங்க

சரி அப்போ நெத்திலி மீன் ஒரு ரெண்டு கிலோ போட்டு வைங்க ஆ நண்டு இருக்குதுங்களா நண்டு ஒரு ரெண்டு கிலோ போட்டு வைங்க ஆ நண்டு கிலோ எவ்வளோங்க இரநூத்தம்பதா சரி நெத்தலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவுங்க ஆ உ கழுவுறிங்க இருந்தாலும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் கஸ்டமருக்கோசரம் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணி கொடுங்களேன் நாங்கள் ஒருவாட்டி கழுவுறோங்க நீங்கள் அந்த மேலே அந்த செதிலெலாம் இல்லாமல் சுத்தமாக கொஞ்சம் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணி கொடுங்க ம் நண்டையும் அப்படியே சுத்தம் பண்ணியே கொடுத்துடுங்க கொடுத்துறீங்களா இல்லை தனித் தனியாகவே வை எடுத்து வைங்க ஆ நண்டையும் அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அந்த ஓடெலாம் எடுத்துவிட்டு கொடுக்கெலாம் தனியாக பிச்சு க்ளீன் பண்ணி வைங்க சாயந்தரம் எத்தனை எத்தனை மணி வரைக்குங்க கடை இருக்கும் அஞ்சு வரைக்கும்தான் இருக்குங்களா சரி க்ளீன் ஆ ஆ ஆ ஆ இல்லை நான் வெளியில் இருக்கிறேன் வர்றத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குத்தான் கேட்டேன் எத்தனை மணி வரையும் இருக்குன்னு இல்லைங்க கண்டிப்பாக வருவோம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கோசரம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா ம் ஓ ஓ ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னால் நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு வைச்சுட்டு ஆளை காணோம்னு எதுவும் வேறவங்களுக்கு கொடுத்துடாதீங்க ஆ சரி நான் கொஞ்சம் வந்துடுறேங்க எடுத்து பேக் பண்ணி வைங்க க்ளீன் பண்ணி ஆ நான் வ நான் பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் நான் வந்துடுறேங்க ஆ சரிங்க சரி வச்சுட்டுங்களா ஆ சரிங்க ம்